என்னாப்பா இன்றைக்கி புது ஸ்டாக் வந்துருக்குது ம் எப்படி மேடம் அது குவாலிட்டியாக இருக்கா ம் வேறு மேம் வேறு என்னாப்பா வந்துருக்குது இல்லை வளையல் வளையல் வந்துருக்குதுன்னு சொன்னாங்களே வளையல் வரலயா

அது மாரி மோதிரம் சொல்லிருந்தோம்மா ஒரு கிராம் மோதிரம் அது எப்படி இருக்குது அதுவும் ஒன்றும் இல்லையா சின்னப் பசங்களுக்கு ஆ ஆ ஒன் கிராம் காயின் சொல்லிருந்தேன் அது மாரி ஆ கா காயின்லாம் எப்படிம்மா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கா

ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்காங்களா அது நான் பார்த்துக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சின இல்லை காசு மாலை சொல்லிருந்தேம்மா காசு மாலை வந்துடுச்சா சரி அது என்னென்னு கொஞ்சம் பாரும்மா அது கொஞ்சம் முக்கியம் அது கொஞ்சம் பார்த்துட்டு அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுறியாம்மா

சரி ஓகேம்மா உட்னே பார்த்துடுவோம் பார்த்துட்டுப் பேசுவோம் என்னென்னு சரி பார்சலில் கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டு என்னென்னா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை லிஸ்ட்டில் இருக்குது அது என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூப்புடும்மா சரி ஆ சரி ஓகே